இப்போது வந்து நான் சொல்றது என்னென்னா விவசாயத்தை பற்றி என்ன நெனைக்கிறேன்னா நான் வந்து நல்ல வயலில் வந்து சரியாக சமம் பண்ணி வச்சுருக்கணும் அடுத்தது வந்து வயலில் வந்து தண்ணி இறைக்கணும் அந்த காலத்துலலாம் வந்து தண்ணியே வந்து ஆள்தான் இறைச்சாங்க வாய்க்காலில் தண்ணி வரும் அப்போது ஒரு சீசன் தான் நடவு நடுவாங்க அந்த வாய்க்காலில் அந்த தண்ணி மொண்டு வயலுக்கு ஊற்றணும் ஆள் நான் பொறு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பக்கெட்டில் ஊற்றுவாங்க இல்லேன்னா வந்து பழைய காலத்து டெக்னிக் மரத்துலலாம் வச்சு எறச்சு எறச்சு ஊற்றி அதை மாடு கட்டி ஓட்டணும் ஓட்டும் போது அது கஷ்டமானது ஒரு ரெண்டு நாள் ஆகலாம் மூணு நாள் கூட ஆகலாம் அதை ஓட்டி அடுத்து திரும்பி இன்னொரு நாளைக்கு தண்ணி பாய்ப்பாங்க தண்ணி பாச்சி வயலை சரிசமமா பண்ணி மட்டம் கட்டி அடுத்தது வந்து நாற்று பிரிக்கணும் நாற்று பிரிக்கணும்னா ஆள் கொண்டு வந்து நாற்று பிரிக்கணும் அவங்க பிரிச்சு மாட்டில்ல கொண்டு வந்து வயல் ஃபுல்லாக வச்சுட்டு வயலில் வந்து வீசணும் நாற்றை வீசிட்டு அடுத்தது பொறுமையாக ஆள்லாம் கூப்ட்டு வருவாங்க பக்கத்து ஊரிலேருந்து ஆள் வருவாங்க சொந்த ஊரிலேருந்தும் ஆள் வருவாங்க அவங்கள கூப்பிட்டு பட்டை அடிக்க விட்டு நட்டுவிட்டு அடுத்தது வந்து நட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனவொன்னே திரும்பி களை முளைக்கும் களை முளைக்கும்போது களத்தையும் எடுக்கணும் அந்த ஆளைவுட்டு திரும்பியும் அவங்களுக்கு டீ காஃபி சாப்பாடு அதெல்லாம் அவ்வளோ வாங்கி கொடுக்கணும் அடுத்தது அவங்களுக்குலா வந்து முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி நெல் வரும்போது விவசாயத்துக்கு வந்து இது ச அடி உரம் மேல் உரம் இந்த உரத்தை எல்லாம் போட்டுட்டு அடுத்தது வந்து ஆள்தான் அறுக்கணும் ஆள் அறுக்கும்போதுதான் ஒரு நாள் பத்து நாள் கூட ஆகும் ஒரு ஆள் வந்து ஒரு கட்டு தான் அறுப்பாங்க ஒரு ஆள் வந்து ஒரு கட்டுதான் அறுக்கறது மிகப் பெரிசு அவங்கள்லாம் வந்து ஒரு பத்து பேர் வந்தாங்கன்னா ரெண்டு நாளில் அறுத்து மேலே களம் மாரி இருக்கும் களத்தில் போட்டு அடிப்பாங்க வச்சு சுற்றி ரெண்டு ஆள் வந்து அதை பொருக்கி பொருக்கி சலிச்சு சலிச்சு மூட்டையை பிடிச்சி வைப்பாங்க மூட்டையை புடிச்சு வச்சவொடனே மாட்டு வண்டியில் ஏற்றிட்டுப் போயி வேவிக்கிற ஆளையும் கொண்டு போய் ஆலையில் போட்டுருவாங்க ஆலையில் போட்டவொடனே அவங்க என்ன பண்ணுவாங்க ஆலைக்காரங்கள் காய வச்சுட்டு வேவிப்பாங்க வெவிச்சு முடித்ததுக்கப்புறம் உனக்கு இதை மாரி வேவிச்சிட்டப்பான்னு ஃபோன் அடிப்பாங்க வெவிச்சு அரிசியாக்கி அரிசியை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க தவிடும் அரிசியும் கொடுப்பாங்க தவிட்ட மாட்டுக்கு போட்டுட்டு அரிசியிய நம்ப எடுத்துக்க வேண்டியதுதான் அடுத்தது வந்து உளுந்து உளுந்தும் அதே மாதிரிதான் மா உளுந்துக்கு வந்து வெறும் வயலில் போட்டு ஓட்டுவாங்க மாட்டு வண்டியை வச்சு ஓட்டி சரிசமமாக நிறுத்தி அதை பாத்திகட்டி பாத்தியில் வந்து உளுந்து வந்து இறைக்கணும் இறைச்சதுக்கப்புறம் தண்ணி விடணும் தண்ணி விட்டதுக்கப்புறம் முளைக்கும் முளைச்சதுக்கப்புறம் திரும்பி வந்து அதுக்கு எருவு கிருவு இல்லை மருந்துதான் அடிக்கணும் நோய் கீய் வந்தால் மருந்தடிக்கணும் திரும்பி அதுக்கு வந் திரும்பி தண்ணி விட்ணும் ரெண்டு நடை தண்ணிவிடணும் மருந்து அடிக்கணும் அவ்வளோதான் திரும்பி அதை பருத்தினா உளுந்து வந்து கையோடு பிடுங்கி மேலே கொண்டு வந்து அது மேலே வண்டிவிட்டு அடித்தாலும் சரி அப்போல்லாம் வந்து ஆள் தான் கட்டிக் கட்டி அடிச்சு அடிச்சு உளுந்தை உடப்பாங்க உளுந்தை உடச்சி வியாபாரத்துக்கு கொண்டு போய் விற்றுடுவாங்க வெளியில் வெளியிலெலாம் கொண்டு போய் பாக்கித் தேவப்படுறத வீட்டு உள்ளே வச்சுப்பாங்க அடுத்தது வந்து பயறும் அதே மாதிரிதான் பயிறு உளுந்தும் பயிறும் ஒன்றுதான் ரெண்டும் வந்து கலர்தான் டிஃப்ரண்ட் இருக்கும் அடுத்து பருத்தி பருத்தி வந்து ஃபஸ்ட் வந்து புழுதி ஓட்டி போட்டுட்டு அதை நீட்டுக்கு வந்து பட்டம் அடிப்பாங்க பட்டம் அடிச்சு ஒரு ஒரு இதாக வெ விதைய போட்டுட்டு விதை போட்ட உடனே அதுக்கு மேலே மண் போட்டு தண்ணி விடணும் தண்ணி விட்டதுக்கு அப்புறம் அது முளைக்கும் முளைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆனவொடனே களை வெட்டணும் களை வெட்டினதுக்கப்புறம் அதுக்கு வந்து கொஞ் இன்னும் கொஞ்சம் வளந்தவொடனே பார் கட்டணும் பார் கட்டினதுக்கப்புறம் காய வைக்கிறதுக்கு முன்னாடி மருந்து அடிக்கணும் ரெண்டு மருந்தாச்சும் அடிக்கணும் காய வச்சவொடனே காய எடுக்கம்போது ஆளை வச்சு எடுக்கணும் கையை கிழிக்கும் காலெல்லாம் கிழிக்கும் ஆள் வச்சு எடுக்கும்போது அதில் நோய் கீய் வரும் அஸ்வினி கிஸ்வினி அதெல்லாம் வந்து அஸ்வினி வந்து மருந்து கிருந்து எல்லாத்தையும் அடிச்சுடணும் அடிச்சதுக்கப்புறம் அதுவும் போய்ட்டுன்னா எல்லா பஞ்சையும் எடுத்து முடிச்சவொடனே திரும்பி தண்ணி தண்ணிவ விட்டு அடிச்சு அதை நிறுத்திடுவாங்க அடுத்தது சோளம் சோளத்துக்கு வந்தோம்னா சோளமும் அதே மாதிரிதான் சோளத்துக்கு வந்து களை வெட்டணும் சோளம் போட்டோம்னால் சோளம் வரும் கொஞ்சம் தூரம் அது காற்று மழை எதுவுமே இருக்கக் கூடாது அது நல்லா எடுத்தவொடனே ஒரு மூணு மாதத்துக்கு வந்து எடுக்கலாம் சோளத்தை அதுக்கு மேல் எடுத்தோம்னால் அது வீணாக போயிடும் கா தண்டு வந்துட்டு காஞ்சுப் போய்டும் அப்புறம் வேற என்ன சொல்லலாம்னா வேறு எதுவும்